ஹாய் வணக்கம் சார் நான் வேலை விஷயமாக ஒரு மடிக்கணினி புதுசாக வாங்கலாம்ன்னு இருக்கிறேன் ஒன்று ஆன்லைனில் நிறைய மடி மணிகனிணி பார்த்தேன் அது எது வாங்கலாம் எனக்கு தெரியலை ஒன்று நேரில் போய் பார்த்தா வெலை அதிகமாக சொல்கிறாங்க அதான் இங்கே வந்து விசாரிக்கலாம்ன்னு பார்த்தேன் இங்கே இருக்கிறத விட ஆன்லைனில் வெலை கம்மியாக இருக்குது அது தான் வாங்கலாமா இதை வாங்கலாமான்னு தெரியல ஓ அதை வாங்கலாம்னும் சரி ஓகே சார் என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் இருக்கலாம் சார் டிஸ்ப்ளேவில் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் சௌண்டு கொஞ்சம் நல்லா கேட்கணும் கேக்கிற மாதிரி மடிக்கணினி வே வேணும் கொஞ்சம் அவசியம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் நன்றி சார்